நான் வந்து அனுபவப்பட்டதில் முறுக்கு புழிஞ்சேன் பார்த்துக்கங்க முறுக்கு புழிஞ்சதுல முறுக்கு ஒரு நாலு டப்புன்னு வெடிச்சிட்டு அது எனக்கு பெரிய அனுபவமாக ஆயிட்டு முறுக்கு புழிஞ்சோனே மூஞ்சிலாம் எண்ணய் கைலாம் எண்ணெய் பட்டவோடனே இதுவும் ஒரு அனுபவமாக நமக்கு அப்படினு நினச்சிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க திருப்பி ஒரு நாள் மீன் அவித்து புட்டு வைப்போம்னு சொல்லி மீன் அவிச்சேன் மீன் அவித்து ப முள்ளு இல்லாமல் எடுக்கிற போது நகத்துக்குள்ள முள்ளு குத்திட்டு முள்ளு குத்தி அது ஒரு ரத்தம் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய இதாயிட்டு அந்தாக்க தோ இப்போ ஒரு நாள் ஆற்றுக்கு போனோம் குளிக்க எல்லோரும் ஆற்றுக்கு போன இடத்துல அங்கேன மீன் கிடந்துச்சி மீன் எல்லாம் பிடிச்சோம் பிடிச்சி விளாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த ன் மீனை குழம்பா பொறிச்சி சாப்பிடுவோம் சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி பொறிக்கும் போது அது டப்பு டப்புனு தண்ணியாக தண்ணி பட்டு அது எரிச்சி அது ஒரு அனுபவமாக எனக்கு இருந்துது அப்புறம் ஒரு நாள் கேக்கு செய்வோம் அப்படினு சொல்லிட்டு கேக்கு செஞ்சோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சி கேக்கு வேறே ஒன்றும் இல்லை நல்ல ஈசியாக தான் இருந்துச்சி நல்லா அதை யூடூப்பு சேனலில் பார்த்து செஞ்சேன் அது நல்லாயிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சி ஒரு நேரம் லா உப்புமா கிண்டி இருந்தேன் உப்புமாலாம் ரொம்ப ஈசி தான் அதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடயாது உப்புமா ஈசி கிடையாது ஈசியாக செஞ்சி எல்லாம் வச்சிட்டோம் சாம்பார் வக்கிறதும் ஈஸி தான் ஆனால் என்ன இந்த மீன் புட்டு வைக்கிறது இந்த கட்லீஸு கறி கட்லீஸு போட்டேன் ஒரு நேரம் கறி கட்லீஸுக்கு அது கறியை அவித்து அதை அரத்து அதை உருளை கிழங்கு வெங்காயம்லாம் வெட்டிப்போட்டு அது ரொம்ப ரிஸ்க்கு பெரிய வேலை அதுவும் ஒரு கஷ்டமான வேலையாக தான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நாள் சரி நம்ம ஒன்றும் இல்லையே என்ன செய்ய அப்படினு சொல்லிட்டு கொஞ்சொண்டு பொடி பனியாரம் மாதிரி போடுவோம் எண்ணெயில் அப்படினு சொல்லிட்டு ஏ கொஞ்சம் மைதா மாவு வாங்கி பொடி பனியம் மாதிரி போட்டேன் போட்டோனே அந்த பொடி பனியம் போடும் போது எண்ணெய் ஒரு நாள் கைத்தட்டி எண்ணெய் கொட்டிட்டு எண்ணெய் மேலே தெரிச்சிட்டு தெரிச்சவுடனே அது எனக்கு கையெல்லாம் காலில் விலுந்து காலு பொத்துப் போச்சி அது பெரிய கஷ்ட்டமாயிட்டு இது கஷ்டமான வேலயா இருக்கே அப்படின்டு அந்தாக்க சரி அப்படினு விட்டாச்சு ஒரு நாள் சாம்பார் இந்த இதெலாம் நல்லா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது புளிசோறு கிண்டுவேன் லெமன் சாதம் தக்காளி சாதம் கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாம் சேறு சேர்ந்து சேர்த்துரணும் அது வெங்காயத்தை வெட்டணும் தக்காளி வெட்டணும் எல்லாம் வாங்கணும் அது ஒரு கஷ்டம் ஆனால் புளிசோறுலாம் ஈஸியான வேலை பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வேலை லெமன் சாதம் கொஞ்சம் கஷ்டமான இல்லை இல்லை இந்த தயிர் சாதமும் நல்லா ஈஸியாக செஞ்சிக்கிருவேன் அது ஒரு நாள் தயிர் சாதம் வைப்பேன் இப்படி ஒவ்வொரு நாள் பருப்பு சோறு வைக்கணும் அப்படின்னோனே பருப்பு சோறுக்கும் அதுக்கும் எல்லா காயும் வெட்டி வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி எல்லாம் போட்டு அது சேகரித்து போட்டோன அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது அதுவும் அதையும் செஞ்சி பிள்ளைகளுக்கு ச சாப்பாடு வைக்கின்ற மாதிரி வச்சி தருவேன் ஒரு நேரம் சரி ஒரு நேரம் யூடியூப்பு சேர்த்து பிரியாணி கிண்டுவோமே நமக்கு பிரியாணி தான் கிண்டத்தெரியாதே அப்படின் சொல்லிட்டு யூடியூப் சேன்னலில் பார்த்து பிரியாணிக்கு சேர் பண்ணேன் பிரியாணிக்கு சேர்க்கும்போது எனக்கு பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாகதான் வந்திச்சி ஆனால் ரொம்ப ரிஸ்க் வேலை அது பிரியாணிக்கு நெய் அது இதுன்னு எல்லாம் வாங்கி அதை சேகரித்து அதை செஞ்சி கொடுக்குறதுக்குள்ள அது பெரிய வேலையாக ஆகிடுது அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது அன்னாக்கா அதையும் செஞ்சி இது பண்ணேன் திருப்பி ஒருநாள் சரி நம்ம சும்மாதான இருக்கோம் அப்படின் சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்து எங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அக்கா சொன்னா எதாவது எனக்கு செஞ்சி தாயேன் அப்படின்னா சரி அப்போன்னா எதாவது செய்யனுனா என்ன செய்யணும் அப்படின்னோனே சரி நீதான் அடிக்கடி முறுக்கு சீடை இதெல்லாம் போடுவல்லா போட்டனா அப்போ அதுல எனக்கு எதாவது செய் அப்படின்னா சரி நான் செய்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வா எண்ணெய் வாங்கிட்டு வந்து செய்வோம் அப்படின் சொல்லிட்டு நான் அரிசியை கொஞ்சம் அரத்து நல்லா கட்டியாக அரத்து குழி பணியாரம் மாதிரி போடுவோம் அப்படின்னே குழி பணியாரம் மாதிரி போடும்போது எண்ணெயை வாங்கின உடனே வந்து எண்ணெயை தடவிட்டுருக்கும் போதே கையில் டக்குன்னு கல்லில் கை எண்ணெய் கை பட்டு கை கொஞ்சம் பொத்துட்டு அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருந்துச்சு சரி இனிமேல் இது நமக்கு கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாருக்குன் சொல்லிட்டு சரி பார்த்தாச்சி அப்போ இவன் எப்படி தான் பார்த்தா சொல்லுவா நீ மீன் புட்டு உங்கள் வீட்டில் நல்லா வைப்பியாமே அப்படின்னா வைப்பம்மே எனக்கு அது க கஷ்டமாக இருக்குது கைலலாம் குத்துது மீன் முல்லுலாம் வெட்டி எனுக்கு ரத்தம் வந்துட்டு அது கஷ்டமான வேலை சரி செஞ்சி தாயேன் அப்படின்னா நான் அதெல்லாம் அதிகம் எனக்கு கஷ்டமான வேலையின்னாலே சரி இது கஷ்டமாக இருக்குது இது எங்கள் செய்ய அப்படினுட்டு சரி செஞ்சி கொடுப்போம் அப்படின்னு மீனை அறுக்கும்போது கையை அறுத்துகிட்டேன் மீனை அறுத்து துண்டு மீன் அது துண்டு மீனுன்னோனே கைய் சரி அறுப்புமே சொல்லிட்டு அறுத்தம்னா கையில் அறுத்துட்டு இது கஷ்டமாக இருக்குது மீன் வேலையெல்லாம் கஷ்டம்தான் ஆனால் ஈஸியான வேலையை பொறுத்த அளவுக்கு லெமன்னு இந்த தக்காளி சாதம் புளி சோறு தயிர் சாதம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி ஈஸி ஆனால் வத்தக்குழம்புலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் வத்தல வாங்கணும் அது எண்ணெயை வாங்கணும் ஊற்றணும் வதக்கணும் ங்கிற அதெல்லாம் சரி கொஞ்சம் ஈஸியான வேலையிலில்இது ஈசிதான் அதனால் இதெல்லாம் செஞ்சி எல்லாம் முடிக்கறதுக்குள்ள கஷ்டமான வேலைங்கிறது நமக்கு வந்து கறி சாப்பாடு மீன் செய் மீன் இந்த மாதிரி சேர்கிறது கஷ்டம் தான்